பண்டைய தமிழ்நாட்டு வரலாறில் பூகோள அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் மக்கள் ரொம்ப நாகரிகமாக இருக்காங்கள் அந்த காலத்திலலாம் வெளியில வரவே பயப்படுவாங்க இந்த காலத்தில் அந்த காலத்தில் பெண்கள்லாம் வெளியில வரதுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் பெண்கள்லாம் சுகந்திரமாக வெளியில வராங்கள் வேலைக்கு போகிறாங்க அலுவலகத்தில் போய் பணி செய்கிறாங்க நாகரிகமாக உடை உடுத்துகிறாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பண்ணிக்கிறாங்கள் அந்த காலத்திலலாம் அந்தமாதிரி அதுவும் அவங்களுக்கு அந்த இடமே கிடையாது அவங்க ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு தக்கப்படி தான் நடந்துக்குவாங்கள் வீட்டு வேலைனா வீட்டு வேலை செய்வாங்கள் வெளியில யாரையும் அனுமதிக்க மாட்டாங்கள் அவங்க போகும்போது அவங்கக்கூட கூட்டிட்டு போவாங்கள் நம்மளை தனியாக எங்கேயும் அனுமதிக்க வெளியில போக அனுமதிக்க மாட்டாங்கள் ஆனால் இந்த காலத்தில் நவநாகரிக உலகத்தில் பெண்களுக்கான சுதந்திரம் நிறைய இருக்குது அது அவங்க தவறாகவும் பயன்படுத்திக்கிறாங்கள் நல்ல விதமாகவும் பயன்படுத்திக்கிறாங்கள் அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து அவங்க எப்படி எப்படி மாற்றிக்க முடியுமோ பண்ணிக்கிறாங்கள்